உள்ளூர் கலை பார்த்திங்க அப்படின்னா இங்கே எங்கள் ஊரில் வந்து நிறைய கலைகள் இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இறந்து போனவர்களுக்கு வந்து தப்பு அடிப்பாங்க அது வந்து எங்கள் ஊர் சைடுதான் அதிகம் இப்போ என்ன ஆயிடுச்சுனால் அந்த கலையே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ட்ரம்ஸ் அடிக்க ஆரமிச்சுட்டாங்க ட்ரம்ஸு அப்புறம் வந்து அந்த டா டான்ஸ் ஆடுகிறவங்கள வச்சு பண்ண ஆரமித்திட்டாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த இறந்து போகும்போது அழற பாட்டுக்கு உள்ள பாட்டிஸ் பாட்டிஸ்லாம் இருப்பாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து பாட வச்சு அப்புறம் வந்து தப்பு அடிச்சு அவ்வளோ சிறப்பாக அவங்க இறந்து போனவங்களை வந்து எ வயசானவங்க இறந்து போனவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரம்ஸ் வச்சிடறாங்க அதுவே வந்து ட்ரம்ஸுங்கிறது ஒரு கலைதான் பட் ஆனால் இந்த கலை வந்து அழிஞ்சி போயிகிட்டுருக்குங்கறத தான் நான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நிறைய கலை கலைகளுக்கு வந்து இப்போ மானியம் கொடுக்குறாங்க ஏனால் முன்னாடியெலாம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம்னு நிறைய ஆட்டங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஆனால் இப்போ வந்து அது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்பிட்னா அதை வந்து நம்ம வெளி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நிறைய உதவி செய்கிறாங்க நிறைய கடன் உதவி செய்கிறாங்க நிறைய மானியம் செய்கிறாங்க அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க இ அடு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கைவினைப் பொருட்கள் வந்து நிறைய இங்கே செஞ்சுட்டு இருப்போம் இப்போ பிள்ளையார்லாம் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் சைடு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துவிட்டாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளையார் செஞ்சுடுவாங்க செஞ்சுட்டுருப்பாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லோரும் போய் அங்கே புக் பண்ணிவிட்டு வருவோம் ஆனால் இப்போல்லாம் வந்து அதை அந்தளவுக்கு யாரும் விரும்புறது இல்லை ஏனால் முன்னாடி ஊர்வலமாக தூக்கிட்டு போய் கடலில் கரைப்பாங்க இல்லை ஆற்றுல கரைப்பாங்க ஆனால் இப்போ உள்ள மக்களெலாம் வெளியில் வரதே பெரிய ஆச்சரியமா இருக்குது அவங்கவுங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொம்மையோ இல்லை வேறு எதுலையாது ஆன ஒரு விநாயகர் சிலை கிடச்சிருது அதனால் இந்த மண்ணால் செய்கிற விநாயகர் பொம்மையை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கோங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வந்து நம்ப கல்ச்சருக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டிருப்போம் அதனால அவங்களோட தொழில் வந்து கொஞ்சம் பாதிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மண் சட்டி மண் சட்டி ம ம மண்ணால் ஆன எல்லா பொருட்களுமே நம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ப அதை யூஸ் பண்றதுல்லை இண்டக்ஷன் இண்டக்ஷன் வைக்கிற காப்பர் பாட்டம் அந்த மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம் வந்து நம்ம தேடி போயிகிட்ருக்கோம் ஆனால் நம்மளோடய இது என்னென்னா மண் பானையில் வைச்சு தண்ணி குடித்தாலே நமக்கு நிறைய நோய் வராதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா மண் பானை ஜக்கு மண் மண்ணில் செஞ்ச ப சட்டி மண்ணில் செஞ்ச எண்ணெய் சட்டி இப்படிதான் யூஸ் பண்ணிகிட்டுருக்காங்க இப்போ நாலாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னால் மீன் கொழம்புக்கு எல்லாத்துக்குமே மண் சட்டி வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் இப்போ நானே நெனைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிணும் ஏனால் அங்கங்கே இருக்க அங்கே எங்கேயாச்சும் தான் இப்போலாம் அதை செய்கிறாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ செய்யறதுல்ல ஏனால் அந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது அதுக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அங்கீகாரம் கொடுத்து அதனோடய பலன்களை வந்து நம்ப நிறைய அவேர்னஸ் கொடுத்து நம்ப வந்து அதை என்ன பண்ணணும் கலைகளை வந்து வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் நம்பளோடய இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னால் நம்பளை நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ப அவசர உலகத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து கெடுதலை தேடிக்கிட்டிருக்கோம் அதனால கலைகளையும் சரி கலை கைவினைப் பொருட்களையும் சரி நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதரிக்கணும் எல்லோருமே சரி அப்போதான் வந்து நம்ம ஏன்னால் அந்த காலத்தில் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தாங்கன்னால் காரணம் இதுதான் மண் சட்டி மண் மண் மண்ணால் ஆன எல்லாமே வந்து மண்ணால் ஆனதே வைச்சுருந்தாங்க ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளராக இருக்கட்டும் அதுகூட மண்ணாலான டம்ளரில் தான் வைச்சுருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணுறோம் கிளாஸு சில்வரு பிளா பிளாஸ்டிக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து அதிகமாக ஆதரவு கொடுக்குறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா கலைகளுக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஆதரவு கொடுத்துட்டு மானியம் வழங்கிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி மென்மேலும் அந்த கலைகளை வந்து அதிகமாக வளர்க்கணுங்கறது என்னோடய வேண்டுகோள்